ஹலோ அண்ணா அந்தோனி ஆட்டோங்களா ஆமாங்கண்ணா நான் இப்போ தாங்கண்ணா கால் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஆமாங்கண்ணா ஆமாம் நான் டிஎன் பாளையம் வர சொல்லியிருந்தேன் இல்லைங்களாண்ணா ஆமாங்கண்ணா இப்போ நான் ஒரு வேலையாக சின்ன வேலையாக வந்து பங்களாபுதூர் வந்துட்டேங்கண்ணா ஆமாங்க நீங்கள் டிஎன் பாளையம் வர வேண்டாங்கண்ணா நீங்கள் பங்களாபுதூர் வரீங்களா ஆமாங்கண்ணா ஆமாம் அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா ஓகேங்கண்ணா சரி வாங்கண்ணா அப்படியே ஒரு அண்ணா சாலை போகிற மாதிரி இருக்குங்கண்ணா வாங்க ஓகேங்கண்ணா